ஹலோ வெல்கம் டூ மை ஈவென்ட் இ ஏ ஓகே மேம் ஓகே மேம் எங்கள் ஈவென்ட் எல்லாமே நீங்கள் வந்துவிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக செஞ்சி தரோம் உங்களுக்கு எந்த இடத்துல டெக்ரேஷன் பண்ணுமோ அந்த இடத்துல நாங்கள் டெக்ரேஷன் பண்ணி தரோம் பட் ஃபுட்டு வந்துவிட்டு நாங்கள் வந்துவிட்டு நீங்கள் வந்து எந்த அளவு குவான்ட்டிட்டி சொல்லுறிங்ளோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் நாங்கள் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம் மேம் அப்புறோம் வந்து நீ அங்கே வந்து உங்களுக்கு டெக்ரேஷனுக்குள்ளே ஃபோட்டோஸ் அப்புறோம் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கேக் வேணும் ஸ்வீட்ஸ் முத கொண்டு எல்லாமே நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் நீங்கள் வந்து என்ன டிசைனில் கேக் வேணும் அப்படின்றத கூட நாங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணால் மட்டும் போதும் மேம் நாங்கள் உங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டாக செஞ்சித் தரோம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நாங்கள் மொத்தம் ஒரு நாலு தீம் வச்சிருக்கோம் மேம் உங்கள் பர்த்ரே பார்ட்டிங்கிறப்போ பர்த்ரே பார்ட்டிக்கு வந்து நாங்கள் வந்து பேபி லவ் பிங்க் அதுக்கப்றமாக வந்து ப இது பேபி ஷவர் தீம் அப்படின்ட்டு நாலு வகையாக ஒரு தீம் வச்சிருக்கோம் நாங்கள் அதை பற்றி நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறோம் நீங்கள் அதில் எந்த தீம் செலக்ட் பண்ணுறிங்களோ அந்த தீம்மில் நாங்கள் உங்களுக்கு வந்து டெக்ரேஷன் எல்லாமே பண்ணி தருவோம் ஓகே மேம் நீங்கள் வந்து பொக்கேஸ் உங்களுக்கு வந்துவிட்டு பொஃப்ஃபே சிஸ்டம் வேணுமா இல்லை வந்துவிட்டு ப்ரொவைடிங் சிஸ்டம் வேணுமா மேம் புரியலை பொஃப்ஃபேவே ஓகேவா மேம் ஓகே உங்களுக்கு என்ன என்னென்ன ஃபுட்டு வேணும்னு இப்பவே நீங்கள் எங்களுக்கு சொல்லிவிடுங்க மேம் நாங்கள் அதற்கு எவ்வளோ செலவாகுங்கிற பஜ்ஜட் முத கொண்டு உங்களுக்கு அனுப்பிடுவேன் எங்கள்கிட்ட என்னன்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு நான் சொல்லிவிடவா மேம் ஆ ஓகே மேம் இப்பதிக்கு நாங்கள் காலையில் வந்து இப்போ ஃபுட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுனா நாண் பன்னீர் பட்டர் மசாலா அதற்கப்பறமா வந்துட்டு நீர் தோசை அதற்கப்பறமா வந்து பொங்கல் வடை இட்லி இப்படி வந்துவிட்டு நாங்கள் வந்து எக்ஸ்ட்டா ஃபுட்ஸ்ஸு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஃப்ரீ ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்